ஆ சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஆ சொல்லுங்க என்ன விஷயோம் அபிதா இன்னக்கு கூட ஸ்கூல் வந்தாங்களே நல்லா தான் இருந்தாங்கள் திடீர்னு என்ன ஆச்சுங்க மேம் ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் செக் பண்ணிங்களா ம் ஓகே பட் என்னங்க ஆ ஓகே புரியுது பட் செவன் டேஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்களே ஓகேப்பா செவன் டேஸ் கொடுக்க முடியாது அதுக்கு முன்னாடியே லீவ் லெட்ரு வேறு நீங்கள் ஃபார்ம் லீவ் லெட்ரு ஃபார்மில் வேறு கையெழுத்து போடணும் பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் கண்டிப்பாக தேவை அது கூட ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் லீவ் முடிந்த கூட அதில் சைன் போட்டுக்கலாம்னு வைச்சிக்கோங்க பட் செவன் டேஸுங்கறது ரொம்ப அதிகமாக இருக்குது எக்ஸாம் டைம் வேறு வந்துருச்சு அதனால் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஓகேப்பா நானு மேக்சிமம் என்னால் முடிந்தது ஆஸ் அ க்ளாஸ் டீச்சராக நான் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ்க்கு தான் என்னால் லீவ் ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களுக்கு செவன் டேஸ்ஸோ இல்லை அதுக்கு மேலேயோ வேணும் அப்படினா கொஞ்சோ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து பேசணும் ஓகே அதுக்கப் ம் ஆ ஓகே கண்டிப்பாக நீங்கள் ஃபைவ் டேஸ்க்கு மேலே எபோவா ஆனது அப்படினா நீங்கள் மேனேஜ்மெண்கிட்ட சொல்லிக்கிலாம் மேனேஜ்மெண்ட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க ரீசன் சொல்லிடுங்கள் ப்ளஸ் அந்த மெடிக்கல் செக்கப்பு அந்த ரெசீப்ட்டு இல்லை மெடிக்கல் சர்ட்டிஃபிக்கேட் அந்த மாதிரி காமிச்சிங்கனால் அக்சப்ட்டடாயிடும் ஆ ஓகே மேம் தேங்க் யூ ம்